எங்கள் வீட்டில் டிவி இருக்குது எங்கள் பசங்கள்லாம் உட்காந்து பார்ப்பாங்க சாயிந்தரம் நியூஸ் போடுவாங்க அந்த நியூஸ விசாரி கேட்பாங்க அந்த நியூஸில் வந்து நல்ல செய்தி வருதா எப்படி வேலைவாய்ப்புக்கு சொல்கிறாங்களா நமக்கு எதுக்கும் உதவி கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம் உட்காந்து அதுக்கு தகுந்தாப்பில் நல்ல செய்தி சொன்னாங்கன்னா அந்த வேலை என்ன இடத்துல வேலை இருக்குது பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு வேலை இருக்குது போகலாம் அப்புடின்னு சொன்னால் நான் படிச்ச பிள்ளைங்களா இருந்தால் அந்த வேலையை தேடி போவாங்க அப்படி இல்லைன்னா எல்லாம் வீட்டில்தான் இருப்பாங்க நியூஸ்ஸை கேட்டு நாங்கள் தெரிஞ்சிக்குவோம் என்னென்னா சொல்கிறாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சிக்குவோம் நல்ல செய்தி சொல்கிறாங்களா நமக்கு நன்மையாக நடக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சிக்குவோம் அப்படின்ட்டு நாங்கள் நியூஸ் கேட்போம் நியூஸ் கேட்காம இருக்க மாட்டோம் சாயிந்தரம் ஆனால் உட்காந்து ஏழு மணி நியூஸ் கேட்போம் கேட்டுட்டு அதுக்கப்பறந்தான் வீட்டு வேலையை பார்ப்போம் அந்த நியூஸில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் நல்லப்படியாக இது வேலை கிடைக்கிதா எங்கையோ வேலையை சொல்லி வச்சிருக்காங்களா நமக்கு நல்ல செய்தி வருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் சில பெ நேரத்ததில் நல்ல செய்தி சொன்னாங்கன்னா அந்த வேலையை பயன்படுத்தி பிள்ளைங்க போய் அதை எழுதி போட்டு பார்ப்பாங்க கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்கிலனாலும் இல்லை அதனால் வந்து நாங்கள் என்ன செய்கிறதுன்னா வீட்டில் தான் இருப்போம் பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாமல் தான் சிரமப்பட்டுட்டு எல்லாம் வீட்டில் இருக்குதுங்க எதோ படிச்சிருக்க பிள்ளைங்க நல்லபடியாக வேலைக்கு போகணுன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுங்க படித்து நிம்மதியில்லாமல் வீட்டில் தான் இருக்குது அதனால வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துக்கிட்டுருக்கு அதுந்தான் நியூஸ் கேட்டு தெரிஞ்சிக்குவோம் நியூஸில் நல்லது நடந்துச்சின்னா எங்களுக்கு சந்தோஷம் அதனால் வந்து பிள்ளைங்க இன்ட்ரஸ்ஸாக உட்காந்து நியூஸ் கேட்போம்